தென்னிந்தியாவிலேயே பாரம்பரியமான உணவு அப்டின்னா நாம வந்து பிசிபெலாபாத் அப்படின்னு சொல்லலாம் இல்லை தமிழ்நாட்டில் அது சாம்பார் சாதம்ன்னு சொல்கிறாங்க நார்த் இண்டியாவில் கிச்சிடின்னு சொல்கிறாங்க என்ன பாரம்பரியம் அப்படின்னா பருப்பு கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம வந்து இந்திய க்ளைமேட்டுக்கு வந்து பருப்பு கண்டிப்பாக சேர்த்திக்கணும் பருப்பு அரிசி காய்கறிகள் இது மட்டும்தான் இது நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய எந்த விதமான காய்கறிகளையும் போட்டு நாம வந்து அந்த சமையலை செய்யலாம் இப்போ நார்த் இண்டியன்ஸ் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து துவரம் பருப்பு மட்டும் போடுறதில்ல துவரம் பருப்பு பாசிப்பருப்பு அதுக்கப்புறமா மைசூர் பருப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டுட்டு அதில் அவங்க காய்கறிகளை வந்து சேர்த்திட்டு கொஞ்சம் மசாலா சேர்த்திக்கிறாங்க வெங்காயம் தக்காளி இதையெல்லாம் போட்டுகிட்டு கடைசியில் நல்லா வெந்து வரும் போது அதில் வந்து கஸ்தூரி மெய்த்தியை வந்து சேர்த்திக்கிறாங்க நெய் சேர்த்திக்கிறாங்க தாளிச்சி கொட்டிட்டு அதை அவங்க கிச்சிடின்னு சொல்லி சாப்பிட்றாங்க இப்போ வந்து ஒருத்தர் நார்த் இண்டியாவில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சின்னா கூட அவங்க கிச்சடி செஞ்சி சாப்பிட்டுதான் உடம்ப சரி பண்ணிக்கிறாங்க ஆனால் இதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் சாதம் அப்படின்னு சொல்கிறோம் நாம வந்து எல்லா வகையான பருப்புகளையும் இங்கே சேர்த்திக்கிறது இல்லை நாம வந்து இங்க துவரம் பருப்பு வேணும்னா கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்திக்கிலாம் தனியாக வேக வச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறிகளை நல்லா வதக்கி அந்த துவரம் பருப்பு பாசிப்பருப்பு அதுக்கப்பறமாக அரிசி எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா கடஞ்சிவுட்டு நம்மள்ள என்ன வித்தியாசம் நார்த் இந்தியாவில் பண்ணுறத விட அப்படின்னா நாம வந்து இதில் புளித்தண்ணி கரைச்சி ஊற்றுறோம் நம்ம புளித்தண்ணி கரைச்சி ஊற்றும் போது நமக்கு வந்து இந்த தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம வந்து இதை பண்ணுறோம் நார்த் இண்டியாவில் புளி சேர்க்கறதில்ல இதே வந்து கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளாவில் பண்ணுற இந்த சாம்பார் சாதத்தில் வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்திக்கிறோம் கடைசியில் தாளிச்சி கொட்டி நாம் வந்து சாம்பார் சாதம்ன்னு சாப்பிட்றோம் இதே கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பிசிபெலாபாத் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து தாளிக்கும் போது கொஞ்சம் பட்டையும் லவங்கத்தையும் போட்டு தாளிக்கிறாங்கள்